நடனமானது ஆடும்போது கை கால்களை அசைத்து ஆடும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் உடற்பயிற்சி செய் செய்வதின் பலன் கிடைத்ததாகவும் உதவுது அதே மாதிரி வேலை பார்த்து அய் அசந்து இருக்கும் நேரத்தில் ஒரு நடனமோ பாட்டோ கலை நிகழ்ச்சியோ பார்க்கும்போது உடம்புக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இருக்குது இன்னமும் கிராமப்புறங்களில் மக்கள் வந்து இந்த ஆட்டங்கள் நடனம் பாட்டு இதெல்லாம் கேட்டு இன்னமும் அதை விரும்பி பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க மனசில் வந்து அது ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணுது